பொதுவாக எந்தப் பயிற்சி செஞ்சாலுமே பாதுகாப்பு உபரண உபகரணங்கள் அப்படிங்கறது கண்டிப்பாக பயன்படுத்தப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அது நீச்சல் பயிற்சியிலும் கண்டிப்பாக அதை பின்பற்ற பட வேண்டிய ஒரு பிரதான விஷயமாகத் தான் நம்ம பார்க்கணும் ஏன் அப்படின்னா எந்த ஒரு பயிற்சியும் பாதுகாப்பு உபகரணம் இல்லாமல் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் உடலுக்கோ என்ன உயிருக்கோ ஆபத்து ஏற்படக்கூடிய சூழ்நிலை அப்படிங்குறது சாதாரணமாக்கூட நிகழ்ந்த நிகழக்கூடிய ஒரு விஷியமாக இருக்கும் அதனால் அதெல்லாம் அதுலர்ந்து நம்ம வந்து ப நம்மளை பாதுகாத்துக் கொள்ளணும் என்ன அசௌ அசௌகரியங்கங்களை அடுத்தவங்களுக்கு ஏற்படுத்தக்கூடாது அடுத்தவங்களுக்கு ஒரு இடையூறு ஏற்படக்கூடிய வகையில் அதை நம்ம ஏற்படுத்தக்கூடாது நீச்சல் ப பயிற்சியின் பொழுது இத மாரி இடையூறு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த போட்டிகள் தடைச் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் இதனால் பல பேருக்கு அசௌகரியங்கள் உண்டாகும் அப்படிங்குற காரணத்தை முன் வச்சுத்தான் நம்ப உபகரணங்கள பாதுகாப்பு உபகரணங்கள தலைக்குத் தொப்பி கண்ணாடி மற்றும் இந்த நீச்சல் உடை போன்றவைகளை போட்டு பயன்படுத்திக் கொண்டு தான் நம்ம வந்து என்ன செய்யணுன்னா நம்ம நீச்சல் பயிற்சியை மேற்க்கொள்ளணும் இதுதான் நம்மளுடைய பாதுகாப்பு மற்றும் நீச்சல் பயிற்சி சரியான ஆரோக்கியமான முறையில் பயிற்சி செய்யறதுக்குரிய உண்டா உண்டான ஒரு வழி